எனக்குப் பிடிச்ச இசை அமைப்பாளர்னால் யுவன் அவர் போடுற மியூசிக் வந்து மனசை கவர்றமாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இசை கேட்குறக்கப்பயே நல்லா இருக்கும் எனக்குப் பிடிச்ச பாடகர் யாருனா எஸ்பிபி பாலசுப்பிரமணியம் அவர் பாட்டை கேட்டாவே மனசு கவர்றமாதிரியும் அவர் பாட்டை கேட்டாவே இன்னும் கேட்டுட்டே இருக்கலாமானு இருக்கும் அவர் வந்து மெலோடி சாங்கும் நல்லா பாடுவார் வேற வேற சாங்கும் நல்லா பாடுவார் ஆனால் மெலோடி சாங் அவர் பாடுறப்ப கேட்டால் என்னையே மறந்து உக்கார்றமாரி இருக்கும் அதனால அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்